எங்களுக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறது கிராம பகுதிதான் ஆனால் நாங்கள் போக்குவரத்துக்கு இந்த பஸ் ஸ்டாப்க்கு போகணுனால் புறநகர் வெளிபகுதி வெளிப்புற நகரத்துக்குதான் போகணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் வந்து வெளில வரணும் வெளில வந்து தான் பஸ் ஏறுவோமே ஒரு கடைக்கு போகிறதுனாலும் சரி ஒரு பெரிய கடைக்கு போய் ஒரு இது வாங்கணுனாலும் சரி நார்மலாக போகிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து வரணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துதான் வரணும் அது மாதிரி ஒரு மருத்துவ வசதி வசதிக்கு கூட கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது கோவில் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் ஒரு மருத்துவ ஒரு மருத்துவ வசதி இருக்காது மந்த்லி ஒரு வாட்டிதான் கவர்மெண்ட்லேருந்து கேம்ப் போடுவாங்க அந்த கேம்ப்பு நல்லா அந்த அளவு ஒரு இதாக இருக்காது அதனால் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கோ எதுக்கு போனாலும் சரி நான் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அங்கே போய் தான் பஸ் ஏறணும் இங்கே பகுதியில் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜி பசங்களாம் இருக்காங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இங்கே போய் எங்கே இதில் வந்து எயிட்த் வரைக்கும் தான் இருக்குது நடுநிலைப்பள்ளி தான் இருக்குது நாங்கள் ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்குறதுக்கு பக்கத்துக்கு ஊரு போகணும் அது இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஏழு கிலோமீட்டர் போகிறதுக்கு பசங்க வந்து நடந்து குறுக்க நடந்து போகிறது வயல் வழியாக நடந்து போகிறது இல்லைனால் சைக்கிளில் போகிறது அதுமாதிரி போவாங்க இப்போ காலேஜ் படிக்குற பசங்கெல்லாம் சைக்கிளில் தான் இங்கேயிருந்து ஏழு கிலோமீட்டர் நான்லாம் காலேஜ் படிக்கும் போது பஸ் ஸ்டாப் போகிறத்துக்கு ஏழு கிலோமீட்டரு சைக்கிளில் தான் போவோம் இங்கேயிருந்து போய் சைக்கிள் போட்டுவிட்டு அங்கேருந்து பஸ் ஏறிப்போவோம் அது எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்குப் பக்கமாக தான் வெளிப்புறமாக தான் பஸ்கள் போகுதேயொழிஞ்சி உள்புறம் எதுவும் வரதில்லை பேருந்துகள் வரதே கிடையாது ஆனால் உள்புறம் எங்கள் ஊர் வழியாக போனால் சி சிட்டிக்கு வந்து ரொம்ப பக்கம் எங்கள் ஊரு வழியாக போனால் ஆனால் பேருந்துகள் வந்து சுற்றிக்கிட்டு தான் போகுது அது அது என்னானே பேருந்து வந்து நிறையா சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் பேருந்தே சுற்றிக்கிட்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் போகும் எங்களுக்கு பேருந்து வசதி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப வசதி இல்லாத ரொம்ப கஷ்டம் சுகாதார வசதியும் ரொம்ப அடிப்படையாக கூட கஷ்டமாக தான் இருக்குது ஒரு மருத்துவம் இங்கே ஹார்ட் பேஷண்ட்டு வயதானவங்க வயதானவங்க நிறையா பேரு இருக்காங்க அவங்கள அழைச்சுக்கிட்டு அவங்க நடந்து தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அவங்க அவங்கள நாங்கள் அழைச்சிட்டுக்கு தான் போவோம் யாராச்சு நாங்கள் போகிறவங்க அந்த சைடு போனால் அவங்கள அழைச்சுட்டு போய் விட்டுட்டு வருவோம் அது ரொம்ப கஷ்டமாகருக்கும் எங்களுக்கு அவங்கலாம் என்ன பண்ணமுடியும்னு அதனால் ஹார்ட் பேஷண்ட் ஒரு ஒன்று எமெர்ஜென்சி ஒரு அவசரம்னால் கூட எங்களுக்கு பஸ் கிடைக்கும் பஸ்ஸு இருக்காது நாங்களாக அடித்து புடித்து தான் போவோம் டையத்துக்கு அதை மாதிரி அங்கே போகணுனா டையத்துக்கு பஸ்ஸு வராது எங்களுக்கு மினி பஸ்ஸு ஒன்று போயிட்டுருந்தது அதையும் இப்போ இது பண்ணிவிட்டாங்க தடை பண்ணிவிட்டாங்க மினி பஸ் போகக்கூடாதுனு சொல்லிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு இதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போகணும்னாக்கூட நாங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் மெயினாக வாங்குகிறத்துக்கு இந்த பஸ் வசதியிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு உள்புறம் பஸ் வசதி வரும்போது நேரமும் எங்களுக்கு சேவ் சேவ்வாகும் ரொம்ப நேரம் இதாகவும் நடந்து போகிறத்துக்கே ரொம்ப இதாகவும் இப்போ பைக் இருக்கிறதால பைக்கில் போவோம் அது இல்லாதவங்க நடந்து தான் போவாங்க வயதானவங்களும் நடந்து தான் போவாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறத்துக்கு பேருந்து வசதி இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாகருக்கு